எங்கள் வீட்டைச் சுற்றியுள்ள பகுதியை சுகாதாரமாக வைத்திருக்க ஒவ்வொருவரும் அதை பற்றின விழிப்புணர்வும் சமுதாய அக்கறையும் இருக்கணும் அப்படி பார்க்கும்போது நாங்கள் என்னனல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோன்னா எங்கள் தெருவில் குப்பைத்தொட்டி மக்கும் குப்பை மக்காத குப்பை என ஒரு குப்பைத்தொட்டி வச்சுருக்கோம் அது அதில் வந்து நாங்கள் மக்கும் குப்பை ஒரு ஒரு தொட்டிலையும் மக்கா குப்பை ஒரு தொட்டிலையும் போடுவோம் எல்லாரும் அப்புறம் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் கவர்களை வந் நம்ம பயன்படுத்தினா அதை வந்து மண்ணுக்குள்ளே போட்டு புதைக்கக்கூடாது அப்படி புதைக்கும் போது அது என்னாகுன்னா மண்ணரிப்பை ஏற்படுத்திவிடும் அதனால் மு முடிஞ்ச வரையும் நாங்கள் ப பிளாஸ்டிக் கவர்களை பயன்படுத்துகிறது கொஞ்சம் தவிர்த்துருக்குறோம் அடுத்தது என்ன பார்த்திங்கன்னா இந்த கருவேல மரங்களைலாம் வந்து அப்போ அதிகமாக வளந்துக்கிட்டே இருக்கு அதை அப்பப்போ நாங்கள் ஜெசிபி வச்சு எடுத்துடுவோம் ஏன்னா அது வந்து நீ அந்த நீர் தண்ணியை வந்து அதிகமாக இழுக்குன்றாங்க அதனால் நாங்க அப்போ அப்போ அந்த கருவேல மர அழிச் அழிச்சிவிடுவோம் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வீட்டை சுற்றி வந்து சு அந்த சின்ன சின்ன செடிலாம் இருக்கும் அதெல்லாம் வந்து அப்பப்ப சின்ன ஒரு கத்தி வச்சு எடுத்துருவோம் வெட்டி எடுத்துருவோம் ஏன்னா அதனால் வந்து கொசுக்கள் அதெல்லாம் வந்து இருக்கக்கூடாதுன்றதுனால அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சாக்கடைலாம் வந்து தேங்கிருக்காதளவுக்கு இருக்கக்கூடாது என்றக்காக தண்ணியும் நாங்கள் சிக்கனமாகவே உபயோகிச்சு அந்த சாக்கடை தண்ணியும் பார்த்திங்கன்னா இந்த பாதாள சாக்கடைனு ஒன்று இப்போ இப்போ கவுர்மெண்ட்டில் கொண்டு வந்துருக்காங்க அதில் எனச்சி விட்டுட்டோம் அதனால கொசு தொல்லை கொஞ்சம் கம்மியாகவே இருக்குன்னு சொல்லலாம் அடுத்ததுன்னு பார்த்திங்கன்னா இப்போ வீடுன்னு இல்லாமல் பொது இடங்களை பார்த்தா சும்மா வேஸ்ட்டு கவர்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து எடுக்க போகறதுக்கு ஆள் இல்லாமல் அப்படியே இருக்கும் போது நாங்கள் என்ன பண்ணுவோன்னா இந்த தூய்மை பணியாளரிடம் இல்லைனா நகராட்சியிடம் சொன்னேன்னா அவங்க வந்து எடுத்துகிட்டு போய்டுவாங்க அந்த பிளா சு தேவையில்லாத குப்பையெல்லாம்